ஆ ஹலோ யார் பேசுறது என்ன லோன் வேணும் ஆ ஓகே ஸ் ஓகே சார் கோல்டு எவ்வளோ வச்சிருக்கீங்க ஆ ஓகே சார் ஆ நாளைக்கு வாங்க உங்களோட ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஆதார் அட்டை பேன் கார்டு ரேஷன் கார்டு எல்லா எடுத்துகிட்டு வாங்க நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இல்லை சார் நீங்கள் உங்களோட கா ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து கா சொன் பார்த்தா தான் தெரியும் எப்படி வரும் அப்படிங்கிறது அதால நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் புரியிலை சார் ஆ இல்லைல்ல நீங்கள் மேனேஜர் போய் பார்த்திங்கன்னா சொல்வாங்க ஆ ஓகே ஆ தேங்க் யூ தேங்க் யூ